தருமபுரி மாவட்டத்தின் மிக விளையாட்டு கோகோ கைப்பந்து கால்பந்து கபடி இது பொழுதுபோக்குகள் என்றால் அதிகமான ஆடுபுலி ஆட்டம் ஆடுகிறார்கள் மற்றப்படி இங்கு பொழுதுபோக்கு என்பது இல்லை இந்த நடவடிக்கையில் வந்து மக்கள் அனைவரும் ஒன்றிணந்து சமூக உணர்வுக்கு பங்களிக்கிறார்கள் நல்ல சமூகம் பாரமுறைமிக்கவர்கள் ஒகேனக்கல் படகு சவாரி மிக்க நல்லது வரக்கூடிய அனைவரையும் சந்தோசப் படுத்துகிறார்கள் நன்றி